லாஷ்ட்டா ஸ்விகியில ஒரு புது கட ஓப்பன் பண்ணாங்கள் ஸ்விகியில ஆடர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆடர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ பார்க்கலான்னு போயிருந்தேன் கூகுள்ல பார்த்தேன் ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டார் ரிவ்யூ இல்லைனாலும் த்ரீ ஸ்டார் த்ரீ பாய்ண்ட் ஃபைவ் வந்திருந்தது அது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதை என் ஃபிரெண்ட்டு லாஸ்ட்டாக போயிருந்தானாமா டேரக்ட்டாக போயிருந்தப்போ நம்ப கேட்டால் என்ன ஃபுட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கேட்டேன் ஸ்பைஸியாகவா இருந்ததா இல்லை நார்மல் ஃபுட்டாக இருந்ததா இல்லை நல்ல ஸ்நாக்ஸாக இருந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டேன் மேக்சிமம் எல்லா ஓகே சொன்னாங்கள் ஃபிரெண்ட்ஸோட நெய்பர் போயிருந்தாங்க நெய்பர் போனவங்களும் சேம் அதே ரிப்ளே தான் கொடுத்துருந்தாங்க ஓகே தான் அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தாங்கள் அதோட பெரிய ஒரு விஷயம் என்னென்னா சர்விங் மெத்தேடு அவங்க சர்வ் பண்ணுறதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக சர்வ் பண்ணாங்களாம்மா ரெஸ்பெக்ட் அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று கேட்டு பக்கத்தில் நின்று எப்படி எப்படி ரெஸ்பெக்ட் கொடுத்து ஒரு வீட்டிலேயே எப்படி கவனிக்குறாங்களோ அதுமாதிரி கவனிச்சிக்கிட்டாங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கள் டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னும் சொன்னாங்கள் வேற சிக்கன் ரைஸ் ஓகே சொன்னாங்கள் பிரியாணி கூட நல்லாருக்குன்னு சொன்னாங்கள் அதோட இது இதில் பார்த்தப்போ கூகுள்ல பார்த்தப்போ நல்ல சர்வ் கிடச்சிடுச்சு ரிவ்யூ ஃபுல்லா பார்த்தா மேக்சிமம் யாரும் ரிவ்யூ வந்து நெகட்டிவ்வாக யாருமே போடல யாருமே போடலன்னா ஒவ்வொருத்தர் ரெண்டு பேர் கமெண்டு போட்டிருந்தாங்க நெகட்டிவ்வா பட் இருந்தாலும் மேக்சிமம் கமெண்ட் வந்து நல்ல பாசிட்டிவான கமெண்ட்டு தான் போட்டிருந்தாங்க மேக்சிமம் ஸோ அதெல்லாம் நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் ஃபிரெண்ட்ஸோட கேட்குறதோட வீட்டிலேர்ந்து போயிருந்தாங்க அப்பா அம்மா அவங்கெல்லாம் போயிருந்தாங்க அவங்க போனப்போ சொன்னாங்கள் ஓகே டேஸ்ட் ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னாங்கள் சர்ச் பண்ணும்போதும் கிடைச்சிச்சு நல்ல ரிசல்ட் கிடச்சதுனால ஆஃபீஸ்ல கேட்டுப் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஆஃபீஸ்ல கேட்டப்போ சொன்னாங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு நாங்கள் நாங்கள் கேரண்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தாங்கள் அப்படி சொல்லும்போதே நான் கொஞ்சம் இம்ப்ரஸ் ஆகிட்டேன் அதனாலேயே ஆடர் போட்டேன்